ஒரு ஹெட்ஃபோன் வந்துங்க ஆன்லைனில் பதிவு பண்ணேங்க அந்த ஹெட்ஃபோனு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட பாத்தோமுனாங்க ஒரு பத்து நாள் ஆகிப்போச்சுங்க இந்த பத்து நாளாக வந்து நான் ஹெட்ஃபோனு வரும் வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்ன்னு சொல்லி ஒரு நாலு அஞ்சு நாளில் இருந்து எதிர்பார்த்துட்ருந்து பத்து நாள் கழித்து தான் வந்ததுங்க பத்து நாள் கழித்து வந்ததும் சரி அப்பாடா இப்போவாது வந்ததே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னாங்க எடுத்து நான் யூஸ் பண்ணி பார்க்கறேன் கேட்கவே இல்லைங்க அப்படி கொஞ்சம் நோண்டி கீண்டி அப்படி இப்படின்னு பண்ணி பார்த்தோம்னாங்க ஓரளவுக்கு கேக்குதுங்க கர கர கர கரன்னு கேட்டுதுங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க மறுபடியும் திரும்ப அவங்க நம்பருக்கே போன் பண்ணி இந்தாங்க எனக்கு இது வேண்டாம்ங்க எனக்கு வேறு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னமுடி சரி வர்றேங்க இன்னைக்கி வர்றேன் நாளைக்கி வர்றேன்னு அதுலேயே ஒரு நாலு நாள் விட்டாங்க ஆனால் நாலு நாள் கழித்து வந்து வாங்கிக்ங்க மறுபடியும் அதை வேறு ஒன்று கொண்டாந்து கொடுத்தாங்க சரி அதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னாக்கா அது அதே மாதிரி தான் இருந்தது ஆன்லைனில் பதிவு பண்றதுக்கே எனக்கு பிடிக்கிலைங்க